இது மாதிரி என் ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரிபிள் இ அதில் வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் மட்டும் தான் அதனால என்ஜாய்மெண்டாக இருக்கும் எப்போதும் எங்கே பார்த்தாலும் என்ஜாய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு பசங்களோடு வெளியே போகிறது அது மாதிரி எல்லா விஷயம் ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே சேம் ட்ரெஸ் போட்டுகிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுகிட்டு ஒரே மாதிரி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றுவோம் எல்லா இடத்துக்கும் போவோம் எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு இடம் விடாமல் தேட்ரு பார்க்கு எல்லாமே போயிட்டு பசங்களோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வெளாடுறது அப்புறம் உப்பு மூட்டை வெளாடுறது நிறையா பம்பரம் இந்த மாதிரி கோலிக்குண்டு இந்த மாதிரி நிறையா நிறையா கேம்ஸ் வெளாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு பசங்களோடு எல்லா இடமும் போயிக்கிட்டு ஸ்கூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு ஸ்கூலில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மே சார் வந்து ஜெய்சீலன் சார் அவரோடு செம்ம ஜாலியாக இருக்கும் அவர் வந்து ட்ரிபிள் இ ஓக்கேஷ்னலு அந்த குரூப்புக்கு மட்டும் தான் வருவார் அவர் எடுத்ததில் இருந்தே இது கம் இது மிஷினை பற்றி தான் எடுப்பார் மோட்டார்ஸு மிஷினு அதை பற்றி தான் எடுப்பார் அயர்ன் பாக்ஸு இந்த மாதிரி நிறையா இது ம மிஷினை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு மோட்டார்ஸை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு அவர் ஜாலியாக ஜாலியாக ஃபன் பண்ணுவார் அதே மாதிரி பிடி பீரியட்னால் ஜாலியாக இருக்கும் பிடி பீரியடு ஜாலியாக போகும் வெளாடுவோம் சுற்றுவோம் அது ஜாலியாக வெளாண்டுவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்ருப்போம் யாரும் எங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க ஜாலியாக இருக்கும் ஃபுட்பால்லாம் ஜாலியாக ரெண்டு மூணு நாலு டீமாக பிரிஞ்சு நாலு டீமுலேருந்து ரெண்டு ரெண்டு டீமு வெளாண்டு அதில் இருந்து ரெண்டு ரெண்டு டீமும் நாலு நாலு டீமாக பிரிஞ்சு இது மாதிரி ஜாலியாக வெளாடுவோம் இது மாதிரி இருக்கும் கபடி ஒரு குரூப் வெளாடுவோம் வாலிபால் ஒரு குரூப்பு வெளாடுவாங்க வாலிபால் ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு நிறையா எக்ஸ்பிளோர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்ருப்போம் என்ஜாய் பண்றதுக்கு நிறையா லொக்கேஷன் இருக்குது இங்கே தேட்ரு பார்க்கு பீச்சுன்னு தேட்ரில் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் தேவி தேட்ரு இருக்குது பாண்டியன் தேட்ரு இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்ருப்போம் அப்புறம் வந்துட்டு நிறையா லொக்கேஷன் கோயில்ஸு நிறையா இருக்குது நாகப்பட்னத்தில் ஒரு மு இது கோயில் இருக்குது இந்து கோயில் அங்கேன்னா வாரம் வாரம் சாப்பாடு இதை மாதிரி போடுவாங்க அங்கெல்லாம் ஜாலியாக போயிடுவோம் அங்கே போயிடுவோம் இங்கே வேளாங்கண்ணிலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயிலில் வந்து இப்போ எதுவும் வாரம் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த மாதிரி வந்து புளியோதரை இது மாதிரிலாம் ஜாலியாக போடுவாங்க அப்போல்லாம் போய் சாப்பிடுவோம் பசங்க எல்லோரும் ஒன்றா போய் சாப்பிடுவோம் அது மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ பாரு எங்கே போனாலும் என்ஜாய் பண்ணுவோம் பசங்க எல்லாரும் ஒரே ச இது ஷர்ட்டு ஒரே கலர் ஷர்ட்டு ஒரே வேஷ்டி இந்த மாதிரி தான் அது மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாம் ஃபங்க்ஷனுக்குமே பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் செம்மை ஜாலியாக இருக்கும் ஏன்னால் பசங்க எல்லோரும் வந்துடுவாய்ங்க பசங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக காலேஜில் சுற்றிக்கிட்டு காலேஜில் டோர்னமெண்ட்லாம் போயிட்டு டோர்னமெண்ட் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருப்போம் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போவோம் எல்லா இடத்துக்கும் எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் எக்ஸ்பிளோர் பண்றதுனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஏரியாவுக்கு போவோம் அது மாதிரி பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டூரு இந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணி அங்கே போகிறது டூருக்குலாம் போகிறது டூருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்றது இந்த மாதிரி நிறையா இ நிறையா வேலை பார்ப்போம் பசங்களோடு சேர்ந்து எங்கே எங்கே எல்லா இடமும் போவோம் இது இப்போ வந்து பாண்டிச்சேரி போனோம் பாண்டிச்சேரி அப்புறமேட்டு எல்லா இதுக்கும் போயிருக்கோம் கொடைக்கானல் போயிருக்கோம் ஊட்டி போயிருக்கோம் இது மாதிரி நிறையா இடம் போயிட்டு போட்டிங்கு போட்டிங் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸு இது மாதிரி நிறையா ஹவுஸிங் போயிருக்கோம் அதுவும் இல்லாமல் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இதுக்கு போயிட்டு போட்டிங் போகக்குள்ள அந்த இதில் இது பண்ணிகிட்டு ஃபோட்டோஷூட்டு நிறையா ஃபோட்டோஷூட்டு எடுத்திருப்போம் நிறையா லொக்கேஷனில் போய் ஃபோட்டோஷூட் எடுப்போம் பசங்க நாங்கெல்லாம் சேர்ந்துட்டு வெளியே போயிட்டு கொடைக்கானலை சொல்ல போனால் அங்கே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போனோம் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வேளாங்கண்ணியில் பீச்சில் வெளாடுவோம் பீச்சில் எப்போதும் வெளாடி வாலிபாலு இது மாதிரி வெளாடுவோம் அப்புறமேட்டு போட்டில் போட்டிங்கு அதெல்லாம் எல்லாம் பண்ணுவோம் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பைக்கு பைக்குலாம் எல்லோரும் எடுத்துட்டு வந்துடுவாங்க பைக்கில் ஜாலியாக எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு எல்லாம் எல்லாத்தேயும் பைக்கில் போயிக்கிட்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் சுற்றுவோம் பைக்குலேயே அது மாதிரி சாப்பிட்றது ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு போவோம் வெளியே ட்ரீட்டு எல்லாத்துலேயும் வைப்பாங்க பசங்க கூட்டு போயிட்டு பிரியாணி எல்லாமே அடித்து நகத்துவோம் அப்புறம் என்ன எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து எல்லா இடத்துக்கும் போவோம் அப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் என்னென்னால் ஸ்கூல் லைஃப்பில் ஜாலியாக இருக்கும் ஏன்னால் சின்ன பிள்ளையில எல்லா இடத்துலையும் ஓடி ஆடி வெளாண்டுக்கிட்டு பம்பரம் இது மாதிரி கோலிகுண்டு இது மாதிரி எல்லா இடத்துலையும் வெளாண்டுக்கிட்டு எல்லாமே வெளாண்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறமேட்டு என்ஜாய் பண்றது நிறையா லொக்கேஷன் இருக்கும் நிறையா லொக்கேஷன் இருக்கும் அந்த லொக்கேஷன்க்குலாம் போயிட்டு பசங்களோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் அப்புறமேட்டு என்ன பைக்கு பைக்கு ரைடு வேறே ஜாலியாக இருக்கும் பசங்களோடு ஒன்றா சேர்ந்துட்டு பைக்கில் ரைடு போகிறது பைக்கில் ரைடு போகிறது இது மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறமேட்டு அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம் அப்பறம் இது மாங்காய் இதெல்லாம் போய் பிடிங்கி சாப்பிடுவோம் அடுத்தவங்க கொல்லையில் இந்த மாதிரி நிறையா லோ இது பண்ணுவோம் சேட்டை நிறையா பண்ணுவோம் இது மாதிரி எங்கள் இது இது எங்களுதில் சயின்ஸு எக்சிபிஷன் இதெல்லாம் நடக்கும் அதலாம் வந்து இன்னும் என்ஜாயாக இருக்கும் சயின்ஸு எக்சிபிஷன்லாம் இது மோட்டாரு சோலார்ஸு சோலார் சிஸ்டம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சி நல்லா இதாக இது பண்ணுவோம் பிரைஸுலாம் வாங்கியிருக்கோம் அது மாதிரி நிறையா நிறையா போட்டிகள் நடக்கும் நிறையா போட்டிகளில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா போட்டியும் ஜெயித்து அந்த இது மாதிரி வருவோம் அப்புறமேட்டு எல்லாத்துலேயும் பார்த்து எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் போயிட்டு போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் டிராஃபிக் இது மாதிரி ஜெயிப்போம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் படத்துக்கு தேட்டருக்கு எல்லா இடமும் ஒரு இடம் விடாமல் எல்லா பசங்களோடையும் ஜாலியாக போயிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்ருப்போம் க அதுக்கப்புறம் வந்து அந்த இதுக்கப்புறம் என்னென்னால் ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஜாலியாக அவங்க வீட்டில் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் எப்போதும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் என்ன எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் காலேஜில் வந்து பெஸ்டிவலு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரக்குள்ள தீபாவளி இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு எல்லாரும் ஒரே இதே இது பண்ணிகிட்டு எல்லோரும் ஒரே காலேஜ் எல்லா காலேஜுலேயும் போயிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு எல்லா இடத்தையும் பண்ணிக்கிட்டு எங்கள் காலேஜை விட அடுத்த காலேஜில் தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு மேமுங்களோடு ஜாலியாக இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அது மாதிரி ஜாலியாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறையா இடத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சுற்றிட்டு வேடிக்கை பார்க்கறது அது மாதிரி பஸ்ஸில் போகிறது பஸ்ஸில் என்ஜாய் பண்ணிகிட்டு போகிறது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு போவோம் அது மாதிரி டூரு கூட்டி போவாங்க டூரு கூட்டி போயிட்டு டூரு கூட்டி போவாங்க டூரு கூட்டி போய் ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு டூரில் எல்லோரும் எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு எல்லா இடமும் புது புது இடமா கூட்டி போவாங்க டூருலாம் காலேஜுலேருந்து காலேஜுலேருந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகக்குள்ள டான்ஸ் ஆடிகிட்டு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சுற்றி பார்த்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் செக்ஷனு ஃபுட் ஃப்ளோர் இது பண்ணுவோம் ஃபுட்டு ரிவ்யூவ் பண்ணுவோம் ஃபுட்டை போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபுட்டும் எல்லா ஏரியா ஃபுட்டும் சாப்பிடுவோம் பசங்க நாங்கள் எல்லாம் போயிட்டு எல்லா ஊர் ஃபுட்டும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் என்ஜாய்மெண்டுக்காக பைக்கில் ட்ரைவ் பண்ணுவோம் பைக்கிலேயே லாங் ட்ரைவ் போவோம் பைக்கில் லைன் ட்ரைவில் போவோம் லாங் ட்ரைவில் எல்லா லொக்கேஷனும் ஊட்டி கொடைக்கானல் இதலாம் பைக்கில் போயிருக்கோம் கேரளாலாம் பைக்கில் போயிருக்கோம் அப்புறம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி போயிட்டு பீச் அப்புறம் அங்கே ஒரு மாதா கோயில்லாம் எக்ஸ்பிளோர் பண்ணோம் பாண்டிசேரியில் ஒரு ஐலேண்ட் போனோம் அப்புறம் ஒரு ரெசார்ட்டு ரெசார்ட்டு வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் ரெசார்ட்டு வந்து ரெசார்ட்டு ஸ்விம்மிங் ஃபூலு இது மாதிரி ஜாலியாக இருக்கும் அது மாதிரி ஜாலியாக போய் சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு ஜாலியாக இருப்போம் எப்போதும் அதுதான் அப்புறம் எங்கேயாவது போவோம் பசங்களோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு அப்புறம் ஜாலியாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு அப்பறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு வேறே இடத்துக்கு போயிக்கிட்டு அப்புறம் ஸ்கூலில் வந்து காலேஜுலாம் இந்த பெஸ்டிவல்லாம் வரும் என்ன பெஸ்டிவலு இது கோயில் திருவிழாலாம் வரும் கோயில் திருவிழாலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் தேரு இழுப்பாங்க தேருலாம் தூக்குவோம் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம் ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லேயே நிறைய இதுக்கு போ இதுக்கு காம்படிஷன்லாம் இருக்கும் அந்த காம்படிஷன்லாம் இது பண்ணுவோம் காம்படிஷன்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு சுற்றிட்டு அது மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸில் பா அப்புறம் வந்து ஃபங் ஃபங்க்ஷன்லாம் நல்லா டான்ஸு இந்த பாட்டு போட்டு இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாமே இது பண்ணிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்பறமேட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போகிறது அப்புறம் ஒரு ஒரு ஊராக ட்ராவல் பண்ணுறது பசங்களோடு காலேஜு மூலிமாவே இது பண்ணுறது இது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இதுக்குலாம் போகிறது என்ஜாய் பண்ணுறது இதே தான் அப்பறமேட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தேயும் இது பண்ணிகிட்டு எங்கேயும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வரது அப்புறம் கோயிலுக்குலாம் போகிறது என்ஜாய் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டு வீட்டு பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்குலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்றது அவங்க வீட்டில் என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு அப்படியே அப்புறம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வருவோம்